சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் என்ன வேணும் என்னைக்கு ஓகே டைம்மிங் ம் என்ன ப்ளேஸு ஓகே ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து ஆஃப்ட்டநூன் மேலே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு எமர்ஜென்சி மேம் ட்வெண்ட்டி சிக்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா புரியல என்ன மேம் சரி எந்த நீங்கள் என்னது இல்லை எவ்வளோ உங்களோட பேஸிக்கு பேக்கேஜ்ஜு எவ்வளோ ஆ ஓகே மேம் நான் உங்களுக்கு நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணட்டுமா ட்வெண்ட்டி சிக்ஸு ஓகே தேங்க்யூ